சார் நான் புதுசாக ஒரு கடை ஓபன் பண்ணிருலான்னு இருக்கேன் சார் அதனால் எனக்கு வந்து ஒரு சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேணும் ஆ எவ்வளோ நாள் இப்போ பண்ணால் எவ்வளோ நாளைக்குள்ளே சார் கிடைக்கும் அப்படிங்களா சார் இப்போ எனக்கு வந்து ஆப்பிள் ஒரு ஒரு பத்து கிலோ ஆரேஞ்சு ஒரு பத்து கிலோ

ஆப்பிள் ஆப்பிள் பத்து கிலோ சார் ஆ கொய்யா ஒரு பத்து கிலோ ஆரேஞ்சு ஒரு பத்து கிலோ சார் சார் இப்போ பண்ணால் எவ்வளோ நாளில் சார் கொடுப்பிங்க எத்தனை நாளில் வரும் ஆ ஆ ஆ இல்லை சார் இல்லை சார் நீங்கள் ரெண்டு நாளிலே அனுப்பிடுங்கள் சார் எனக்கு எவ்வளோ சார் ஏ எவ்வளோ சார் ஆகும் ஆ ஆமாம் சார் ஆமாம் சார் அப்படிங்களா

ஆரேஞ்சு சார் ம் கொய்யா சார் சார் எனக்கு கொய்யாவிலே வந்து நாட்டு கொய்யாக்காய் தான் சார் வேணும் அது தான் சார் கிடைக்கல அப்படிங்களா ம் ம் நன் ஆஹ சார் இல்லை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்ல சார் நீங்கள் அதுலையே ஆடர் பண்ணிடுங்கள் சார் ஆமாம் ஓகே சார்